ஹீட்ரு வாங்குனோம்பா வாங்கி ஏழு எட்டு வருஷம் ஆச்சுயா மூணாயிரத்துக்கு தான் வாங்கினோம் நல்லா ஹீட் ஆகும் தண்ணி ரொம்ப சூடாக வரும் நல்லா பிள்ளைகள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே குளிப்போம் ஃபங்க்ஷனுக்கு கூட விஷேசத்துக்கு ஆள் வந்தவங்க பூராமே பத்து பேர் பதினஞ்சி பேர் கிட்ட குளிச்சாங்க இந்த ஹீட்ரு எங்கே வாங்குனிங்க நல்லா இருக்கே இந்த கம்பெனி ஏன் இவ்வளோ ப பத்து வருஷம் ஆச்சுங்குறீங்க நல்லா உலைக்கிதே நல்லா எல்லாருக்குமே நல்லா சண்ணி இன்னமும் கொஞ்சம் சூடு இல்லாமல் இல்லையே நல்லா கொதிக்கிதே தண்ணி இவ்வளோ நாள் ஆயும் நல்லா இருக்கே ஹீட்ரு அப்படின்னு பாராட்டிவிட்டு போனாங்கப்பா